தமிழ்நாட்டில் இருக்க கூடிய பூங்காக்கள் வந்து ஆனைமலை காப்பகத்தில் வந்து இப்போ ஆனைமலை காப்பகத்தில் விலங்குகள் எல்லாம் வளர்த்திகிட்டு இருக்காங்க அது ஒரு நல்ல பூங்காவாக இருக்கு அதே சமயம் கோவையில இருக்க கூடிய ஒரு பூங்கா மிக பெரிய நல்லா ஒரு விலங்குகள் எல்லாம் வச்சு வளர்த்திட்டு இருக்குறாங்க அதுவும் ஒரு சிறப்பாக இருக்கு அதேமாதிரி வந்து சிறு சிறுமுகை பக்கத்தில் ஒரு விலங்குகள் காப்பகம் இருக்கா அதுவும் சிறப்பாக வந்து விளங்குள் எல்லாம் வச்சு உள்ளே வளர்த்திட்டு இருக்குறாங்க மேட்டுபாளையிக்கு பக்கத்தில் அங்கே யானைகள் எல்லாம் வச்சு சிறப்பாக வந்து முதுமலை காடுன்னு சொல்வாங்க அங்கே வந்து யானைகளை சிறப்பாக வச்சு பார்வையாளர்கள் பாக்குறாமாதிரி சிறப்பாக வச்சு அதை நல்லா சுத்தப்படுத்தி பார்த்துட்டு இருக்குறாங்க ஆனால் அதை நல்ல முறையா இருக்குறது